ஹலோ அனுஷியா ட்ராவில்ஸ்ங்களா மேம் ஒரு சண்டே வந்து நாங்கள் கல்லணை டேம்க்கும் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் போகணும் ஸோ உங்கள்கிட்ட அவைலப்பில் இருக்குதுங்களா அந்த டைமில் கேப் இருக்குதுங்களா கம்மிங் சண்டேங்க ஆ ஓகேம்மா எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம கிளம்பணும் மேம் வீட்டிலந்து இப்போ நாங்கள் ஒரு பத்து பேர் கிளம்புற மாதிரி இருக்கும் எங்கள் ஃபேமிலி மெம்பெர்ஸ் எல்லாம் சேர்த்து டெம்ப்போ ட்ராவுலர் அவைலபில் இருக்குதுங்களா ஆமாங்க ம் சரி ஓகே மேம் ஓகே ஓகே ஆனால் ஆ ஏன்னால் டெம்ப்போ ட்ராவல் கரெக்டாக தானே வருங்க ஏன்னால் நாங்கள் குழந்தைங்க ப பெரியவங்களெலாம் இருக்கிறாங்க ஸோ அதனால் எனக்கு டெம்ப்போ ட்ராவலே ஓகே கிலோ மீட்டருக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க மேம் பதினாலுங்களா இது எதுவும் ரேட் எதுவும் நெகஷியபில் இருக்குதுங்களா இல்லைங்க நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு வர மாதிரி ம் ம் ஓகே கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்களேன் ஓகே சரி ஓகேங்க ஓகே வெயிட் பண்ணிக் கூட்டு வருவாங்களா அதனால் எதுவும் ட்ரைவர் எதுவும் இஷு ஆகாதுங்களே சண்டே மார்னிங் நம்ம கிளம்புவோம் அங்கிருந்து ரெண்டு கோயில் பார்த்துட்டு மத் கொஞ்சம் ஈவினிங் ஆகும் நம்ம அங்கே மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு திரும்பி நம்ம வரதுக்கு ஈவினிங் ஆகிடும் ஓகே ம் ஓகேங்க ட்ரைவர் பேட்டா வந்து நம்ம தனியாக கொடுக்கணுங்களா இல்லை அதுவும் இதிலியே இன்க்ளூடுங்களா ஓகே ஓகே நீங்கள் இதிலியும் நெகோஷியபில் பண்ண மாற்றீங்க ட்ரைவர் பேட்டாவும் எஸ்ட்ராவாக சொல்கிறிங்க கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்களேன் ஓகே அப்போ சண்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா எனக்கு வந்து டெம்ப்போ ட்ராப்லரே புக் பண்ணிவிடுங்க சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கொல்லுமாங்குடியிலருந்து நான் கால் பண்ணியிருக்கேன் கொல்லுமாங்குடி வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வீடு அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடுறேன் நீங்கள் நான் நீங்கள் என்னங்க மேம் ஆ ஆமாங்க மேம் நான் உங்களுக்கு லைவ் லொக்கேஷன வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் அங்கிருந்து நீங்கள் டேரெக்ட்டாக வீட்டுக்கே வந்துடுங்க நாங்கள் நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே ரெடியாக இருப்போம் நீங்கள் ஃபைவ் ஃபிஃப்டின்க்கெலாம் நீங்கள் உள்ளே வந்துடீங்க அப்படின்னா நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான் ஓகே இது எதாவது நான் அட்வான்ஸ் பே பண்ணணுங்களா இல்லை நான் ட்ராவல் முடித்ததுக்கு அப்புறம் பே பண்ணிக்கலாமா சரி ஓகே மேம் ஓகே ஓகே ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ